கலை படைப்பை வரைவதற்கு நீங்கள் எடுக்கும் குறைந்தபட்சம் மற்றும் அனுபவித்த நேரம் விவரிக்க முடியுமா ஒரு கலை படைப்பை வரைவதற்கு வரையும்போது நம்ம வந்து அதிகபட்ச சூழ்நெலைய பொறுத்து தான் நேரம் வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியும் ஒரு இயற்கை சூழலை வந்து நம்ம வரையணும் அதை தத்ரூபமாக கொண்டு வரணுன்னால் மொதல் இயற்கை தரு நம்ம என்ன வரையப் போகிறோன்ற இடத்த நம்ம ம வந்து பார்த்து நம்ம மனதுக்குள்ள உள்ள வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வரைகிதற்கு என்னென்ன வேணும் அப்படின்லாம் பண்ணிவிட்டு நம்ம மொதல் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் மெயினாக நான் தத்ரூபமாக அதே படைப்பை நம்ம என்னுடைய படைப்பில் காட்டணும் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் கூட ஆகலாம் இல்லாத பட்சத்தில் நான் வந்து ஒரு இயற்கை காட்சியை வந்து என்னுடைய கற்பனைத்திறனில் கூட நான் வரையலாம் அப்படிலாம் இருக்கலாம்னு பட்டு நே ஆனால் வந்து நேர்த்தியாக குறை நம்ம வந்து வரையும் படைப்பு வந்து உ இயற்கையாகவே இந்த இடத்துல இந்த காட்சியை நான் இதில் படைப்பில் கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பாக ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட ஆகலாம் ஒரு மனிதரை நிற்க வச்சு அதை அப்படியே வரையணுன்னால் ஒரு மணி நேரத்தில் வரையலாம் நம்ம கலைப் படைப்பில் தான் இருக்குது வண்ணங்கள் தீட்டுகிறதுலேங்க இருக்குது நம்ம வந்து எடுக்கும் நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நெலைய பொறுத்து தான் அமையும் ஒரு குழந்தைக்கு வரையணுன்னால் அதிகபட்ச நேரம் ஒரு அரை அரை மணி நேரத்தில் வரையலாம் ஒரு இயற்கைக் காட்சியை வரையணுன்னால் மூன்று நாளில் வரையலாம் ஒரு இயற்கை படைப்பு இமாஜின் பண்ணி அதாவது கற்பனைத்திறனால் வரையும் போது நம் நம்மளுடைய கற்பனைத்திறன் எவ்வளோ போகுதோ அவ்வளோ நேரத்துக்கு நம்ம வந்து அந்த படத்தை நம்ம படைச்சி நம்ம கலையை வந்து வரைஞ்சு நம்ம அதில் கொண்டு வர முடியும் இது ஒவ்வொரு ஒரு ஒருவருடைய வரையும் கலைஞர்கள் பொறுத்து இது வந்து நேரங்கள் வந்து மாறலாம் ஒவ்வொரு கற்பனை நான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படி தான் நான் நான் நினச்ச மாதிரி இல்லை நான் நினச்சத உள் வாங்கணும் அந்த காட்சியை போய் பார்த்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து இதை வரையலாம் வ அந்த வரைகிறதுக்கு உண்டான போகிற நேரங்கள் அதுக்கப்புறம் அந்த காட்சிப்படுத்துகிறதுக்கு உண்டான பார்க்கிறதுக்கு உண்டான இது டிவியை பார்க்கலாம் டிவியை பார்த்து வரையலாம் அப்புறம் ஃபோ தொலைபேசி எண்ணில் வந்து அந்த ப பிச்சரை வச்சு அதை பார்த்து வரையலாம் நேரடியாக அதே போம் பொருளை போய் நேரில் பார்த்து வரையலாம் இல்லை மனிதர்களை வரையும்போது விலங்குகள் நம்ம என்ன படைப்பு படைக்கப் போகிறோமோ அதோனுடைய சூழ்நிலைகள் அதோனுடைய கற்பனைத்திறனை வைத்து தான் நம்மளை வந்து நேரத்தை சொல்ல முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஒரு வே ஒருத்த ஒரு சின்ன ஒரு ஓவியத்தை வரையணுன்னால் ஒரு மணி நேரத்தில் நம்ம அழகாக நம்ம தீட்டி வரைஞ்சிடலாம் அதிகபட்சமாக ஒரு வாரம் எடுத்துக்கலாம் நம்ம நம்ம ஓ கலைஞர்களுடைய திறனை பொறுத்து தான் இந்த டைமிங் வந்து நம்ம சொல்லலாம் சீக்கிரமாக நம்ம வரைஞ்சு அந்த படைப்புகளை கொண்டு வரணுன்னால் நம்ம மொதல் உள் வாங்கிக்கணும் மொதல் நம்மளுடைய உ நம்ம அந்த இடத்துல நின்று என்னென்ன பார்க்குறமோ அதேமாதிரி வரையணுன்னால் கண்டிப்பாக மொதல் மனசில் உள்வாங்கணும் அதற்கு மொதல் நம்மளுக்கு வந்து எந்த அந்தளவு சூழ்நிலைகள் வந்து அமைதியாக இருக்கணும் நம்ம என்ன உருவாக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூழ்நெலைய மாற்றிக்கணும்